காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் வீட்லேயே உக்கார்ந்து டிவி எல்லாம் பார்த்து ஒரு மனசில் அப்படியே பாரமாக இருக்குது அது பாரமாக இருக்கிறது சாய்ந்தரம் நேரம் எல்லோரும் சேர்ந்து கொஞ்சநேரம் அப்படியே டென்னிஸ் ஆடுவோம் டென்னிஸ் ஆடும் போது நாங்கள் இன்னொரு பக்கத்தில் இருக்கிறவங்கள்லாம் சேர்ந்து ஆடும்போது நீயா நானான்னு சொல்லி போட்டி போட்டு ஆடிவிட்டு ஜெயித்து யார் நீங்கள் ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறேனான்ட்டு அது நல்லா நல்லா அனுபவமா இருக்குது அதுக்கப்புறம் நல்லா விளையாண்டுட்டு அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள்லாம் ஃப்ரெண்டு ஆகிக்கிறாங்க நல்லா ஒரு ரிலேசன்ட்டாக இருக்குது அவங்க அவங்க நம்மகிட்டே பேச நாம் அவங்ககிட்ட பேசும்போது ரொம்ப குளோஸ் ஆகிக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து வேலை செய்கிறதுக்கு நல்லா நல்லா மனஅழுத்தம் இல்லாமல் நல்லா ஃப்ரியாக இருக்கிறோம் அது அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் அவங்க டென்னிஸ் ஆடி முடித்து குழந்தைங்கள்லாம் வந்து அவங்கள்லாம் இது பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது அதுக்கப்புறம் நல்லா ரிலாக்ஸ் ஆகிக்கிறோம்